நாங்கள் இருக்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரில் அவ்வளவு மீன் பிடிக்கிறதுலாம் கிடையாது ஐ மீன் போய் கடலில் பிடிக்கிறதுலாம் கிடையாது இங்கே இருக்கிற குளம் ஏரி இதில் போய் தூண்டில் போட்டு பிடிக்கிறது தான் பண்டிகலாம் இங்கே வந்து அவ்வளோவா கொண்டாட மாட்டாங்க மீன் பிடிக்கிறது அது மாதிரிலாம் வந்து கன்னியாகுமரி இந்த மாதிரி கடல் இருக்கிற இடத்துல தான் அங்கெல்லாம் கொண்டாடுவாங்க இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து என்னென்னா மீன் வந்து எதாச்சும் ஒரு பண்டிகை அப்படின்னா அந்த ஃப்ரை சாட்டர்டே ஃப்ரைடேனா அவங்க வந்து மீன் வாங்கிட்டு வந்து விற்பாங்க அவ்வளோ தான் மிச்ச படி இங்கே வேற எதுவும் செய்ய மாட்டாங்க அது மாதிரி ஏரி குளத்துல பிடிக்கிறது உயிர் மீன் இதை மாதிரி பிடிச்சிட்டு வந்து விற்பாங்களே தவிர இங்கே எதுவும் ஃபங்ஷன் அவ்ளோவுலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படியே பண்ணனாலும் அவ்ளோவ அது பெருசாக தெரியாது இங்கே வந்து இது தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடல் இல்லை அதனால கடல்லலாம் பிடிக்க மாட்டோம் ஏரி குளம் வாய்க்கால் இது மாதிரி இருக்கிற இடத்துல தான் பிடிப்பாங்க அந்த மீன் வந்து அந்த மீன் தான் வந்து சாட்டர்டே சண்டே வந்து விற்பாங்க அப்படி இல்லைன்னா பண்டிகை அப்படிங்கிறப்போ பொங்கல் பொங்கல் ஃபெஸ்ட்டிவல் தீபாவளி ஃபெஸ்ட்டிவலுங்கிறப்போ அப்போ வந்து விற்பாங்க அந்த விற்கிறத தான் வந்து நாங்கள் வாங்குவோம் அதே மாதிரி இங்கே வந்து எந்த ஃபங்ஷனும் கிடையாது அவ்ளோவலாம் ஃபங்ஷன் வைக்க மாட்டாங்க இங்கே வந்து அது மட்டும் தான்